வாப்பா தம்பி உள்ளே வாப்பா ஆ

அப்படியாப்பா இல்லை அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுப்பா நான் உங்கள் வார்டு மெம்பர்ட்ட சொன்னேனே டூ டேஸுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேனே சரி பண்ண சொன்னேனே அப்படியா சரிப்பா நான் பார்க்க சொல்கிறேன்ப்பா ஒரு மீட்டிங்கா இப்போ கிளம்பிட்ருக்கேன் நான் போய்ட்டு ஒரு ஒரு மணிநேரத்துல அங்கே வந்துடுவேன் நேராக வந்து என்ன ஏதுன்னு பேசிக்கலாம்ப்பா அப்டியே அவர் வார்டு மெம்பரையும் நான் வர சொல்கிறேன் ஏன் இன்னும் சரி பண்ணலன்னு கேட்போம் ம் இப்போ என்னப்பா ஆச்சு அவருக்கு

இல்லைப்பா புரியுது புரியுதுப்பா நான் அவருக்கிட்டே சொன்னேன் அவர் ஏன் இன்னும் செய்யாமல் இருக்காருன்னு தெரில நான் சொல்கிறேன் அவர்ட்ட சொல்லிவிட்டு செய்ய சொல்கிறேன்ப்பா அவரை ஏன் இல்லை இப்படி பண்ணுறேன்னு கேட்போம் நான் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வர்றேன் அவர்ட்ட பேசுவோம்ப்பா ம் வருவேன்ப்பா நான் இப்போ வருவேன்ப்பா இந்த உங்கள் நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இப்போ ட்ரை ட்ரைனேஜு ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு அதனால் அது இப்போ அதுக்காக தான் போய்ட்ருக்கேன் போய்ட்டு பார்த்துட்டு அந்த காப்பி வாங்கிட்டு வருவேன்ப்பா வந்து அந்த சைட்டுலாம் பார்த்துட்டு வரணும் அப்போ பார்த்துட்டு அவர் வார்டு மெம்பரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்போம்ப்பா

சரி பாருங்கள் ஓகேப்பா ஓகேப்பா வர்றேம்ப்பா வர்றேம்ப்பா செஞ்சிடுவோம் செஞ்சிடுவோம் ம் சரிப்பா